ஆமாம் சார் மரக்கடை தான் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் சொல்லுங்கள் சார் ஆ மரம் கிடைக்கும் சார் என்ன மரம் சார் வேணும் எந்த மாதிரி மரம் வேணும் வேம்புவா இல்லை தேக்குவா இல்லை வந்து செம்மரமா என்ன மரத்தில் வேணும் உங்களுக்கு ஓகே சார் வாங்கிக்கலாம் சார் இருக்குது சார் மரம் இப்போ ரெடியாக இருக்குது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவாகிட்ட வரும் சார் ஒரு கிலோ முந்நூறுபாகிட்ட வரும் உங்களுக்கு எத்தனை கிலோ சார் வேணும் வாங்கிக்கலாம் சார் ரெடியாக இருக்குது சார் உங்களுக்கு வந்து இப்போ நாட்டு நாட்டு தேக்கு வேணுங்களா இல்லை பர்மா தேக்கு வேணுங்களா நாட்டு தேக்குன்னா கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ருபாயிலேந்து முந்நூறுபாய்க்குள்ள இருக்கும் சார் பர்மா தேக்குன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகம் சார் அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தம்பதுலேருந்து நானூறுபா ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு எந்த தேக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க தருவோம் ரெண்டு தேக்கும் ஸ்டாக் இருக்குது சார் ரெண்டு தேக்கு இதில் ரெண்டு ஸ்டாக்கு தேக்குமே நிறையாவே இருக்குது வேணுங்கிற அளவுக்கு இருக்குது நாங்கள் ரெடிமேடாவும் நாங்கள் ரெடிமேட் கதவும் வச்சுருக்கோம் இது நீங்கள் வாங்கி மரமாக வாங்கிட்டு போய் எங்கள்கிட்ட அறுத்து ஷைனிங் பண்ணி நீங்களாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது வேணாலும் ரெடி எல்லாமே ரெடிமே ரெடியாக இருக்குது வாங்கி மரம் வாங்கி அறுத்து நம்ம நீங்கள் தச்சர் வச்சு செய்கிறது கார்பெண்டர் வச்சு செய்கிறது தான் சார் நல்லா இருக்கும் ரெடிமேடு செய்யும் போது ஒரிஜினல் தேக்கு கிடைக்கறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நாங்கள் ரெடிமேடு நாங்கள் செய்கிறதில்ல வெளியிலேருந்து வர வாங்கி தான் விற்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரிஜினல் தேக்கா இருக்கும் சில இதில் வந்து இந்த டூப்ளிகேட்டும் போடுவாங்க இல்லைன்னா உடைஞ்சிப் போன தேக்கு இல்லை கொஞ்சம் வேஸ்ட்டான தேக்குலாம் வச்சு கூட சரகு வச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுவாங்க நம்ம ஒ நம்ம ஒரிஜினலாக நம்ம வாங்கி செஞ்சோம்னா அது நல்லா இருக்கும் மரத்தை நம்ம பார்த்து குவாலிட்டி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ஏதாவது மரத்தில் ஏதாவது வேஸ்ட்டேஜ் இருந்துதுனால் நம்ம தூக்கிப் போட்டு நல்ல மரமாக வாங்கி நம்மளே செஞ்சுக்கிறது நல்லது சார் ஓகே சார் நீங்கள் நேரில் வாங்க சார் நான் அமௌண்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் பர்மா தேக்குலேயே எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா செமையா இருக்கும் தேக்கு நீங்க எப்போ வேணாலும் வாங்க சார் நம்ம கடைக்கு நேரடியாக வாங்க வாங்கிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் சார்